ஸோ பாட்டு வந்து நிறைய இதில் வந்து அனுபவமாக இருந்துயிருக்கு நிறைய நம்ம பாட புத்தகங்கள் படிக்கிறோப்போ அதுவும் குறிப்பாக தமிழில் வந்து செய்யுள் மனப்பாட பாட்டு இதுலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் படிக்கிறப்போ நம்ம அப்படியே அதை படிக்கிறப்போ நம்மளுக்கு ஏறாது அப்போ ஒரு புது பாட்டு என்ன பாட்டு வந்துயிருக்கோ அதோட மியூஸிக்கை வந்து வச்சு கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ அந்த பாட்டு வந்து உடனே மனப்பாடம் ஆயிடும் அதேமாரி நார்மலாக பாட்டு பாட்ற அனுபவம் எப்படின்னா ஒரு காலேஜில் இருந்து நம்ம எதோ பண்ணுறப்போ நம்மளை பாட்டு பாட சொல்லுவாங்க அது பாட்றது வந்து ஒரு நல்ல அனுபவம் அப்போ நம்மளோட திறமையை வந்து நம்மளே வெளி கொண்ணர்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மள்க்கு வந்து இருக்கும் நிறைய விஷியங்களில் வந்து பாட்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நம்ம ஒரு விஷியம் நம்ம சோகமாக இருக்கோம் எதோ ஒன்று நடந்துருச்சு அதில் நம்ம சோகமாக இருக்கோம் அப்படின்னா அந்த பாட்டை கேட்கறப்போ இதமான பாட்டு கேட்கறப்போ நம்மளோட மனசுலயிருந்து அந்த சோகங்கள் வந்து போயிவிடும் நம்ம ஒரு வயல்வெளியில எதுலே நடந்து போகிறப்போ நம்மள்க்கு ரொம்ப வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறப்போ இன்னும் ரொம்ப நம்ம சந்தோசமாக வந்து ஃபீல் பண்ணுவோம்